ஹலோ சார் வணக்கம் சார் இந்தமாதிரி என்னோட பேர் வந்து முகிலன் நான் வந்து சூப் ஒன்று ஆடரு பண்ணியிருக்கேன் சார் உங்களோட ஹோட்டலில் அருண் சனன் ஹோட்டல் சூப் வந்து பார்த்திங்கன்னா சாய்ந்திரம் ஈவினிங் வந்து எனக்கு டெலிவரி பண்ணணும் சார் ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு அஞ்சு சூப் ஆடரு பண்ணியிருக்கேன் அந்த அஞ்சு சூப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணி எனக்கு கொடுக்கணும் ஏன்னா வந்து சூடாகதான் எல்லோரும் கேக்கிறாங்க சூடாக கொடுத்திங்கனா கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணி சூடாக மட்டும் எனக்கு அனுப்பிவிடுங்க சார் அந்த சூப்பை அஞ்சும் வந்து சிக்கன் சூப் தான் சார் கேட்டிருக்கேன் கொஞ்சம் சூடாக பார்த்து அனுப்புங்க உங்க டெலிவரி பாய்கிட்டேயே அனுப்புங்க இல்லை நான் வந்து நேராக வேணா வாங்கிறேன்